பிரபஞ்சம் என்பது இடம் மற்றும் நேரம் மற்றும் அவற்றின் உள்ளடக்கங்கள் இது அனைத்து இருப்பு எந்த அடிப்படை தொடர்பு இயல்பியல் செயல்முறை மற்றும் உடல் மாறிலி எனவே அனைத்து வகையான ஆற்றல் மற்றும் பொருள் மேலும் அவை உருவாக்கும் கட்டமைப்புகள் துணை அணு துகள்கள் முதல் முழு விண்மீன் திரள்கள் வரை பிக் பேங்கிங் நடைமுறையில் உள்ள அண்டவியல் கோட்பாட்டின்படி விண்வெளியும் நேரமும் ஒன்றாக வெளிப்பட்டன இப்போது வந்து பிரபஞ்சத்தில் வந்து எனக்கு வந்து என்ன மர்மமான விஷயம் அப்படின்னா அங்கே வந்து சூரியக் குடும்பங்கள் அதாவது கிரகங்கள் உள்ளன அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து அந்த ஒம்போது கிரகங்ளுமே வந்து ஒம்போது அதாவது அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அப்போது வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து தனித்தனி கலரில் இருக்கும் அது எல்லாம் வந்து அது எப்படி நம்மளோட உலகத்தை வந்து சுற்றுது அது எப்படி வந்து அது ஒரு உலகத்தை வந்து இயங்க வைக்குதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது மர்மமான விஷயம் அது வந்து எப்படி நைட் ஆனால் வந்து ஸ்டார் வருது அதாவது நட்சத்திரம் வருது நிலா வருது அதேமாதிரி இந்த நம்மளோட உலகம் வந்து சுத்திட்டே இருக்குது இது எல்லாம் வந்து அந்த சூரிய கிரக கிரகங்களால் மட்டுந்தான் நான் வந்து பிரபஞ்சத்தில் வந்து மர்மமாக வந்து பாக்கிறது என்ன அப்படின்னா அந்த சூரிய கிரகங்கள் மட்டுந்தான் அது எப்படி வந்து கரெக்டாக வந்து சுற்றுது கரெக்டாக அந்த இடத்துல நிக்கணுன்னு நிக்குது அது எப்படினு எனக்கு அது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மர்மமான விஷயம் சுவாரஸ்யமான ஒன்று அப்படின்னா என்னன்னா அந்த கோள்கள் சுத்துகிற நொடிக்கு ஒரு இந்த உலகம் வந்து எப்படி இயங்குது அதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமான விஷயம் அந்த ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு இதை வந்து இயக்கிக்கிட்டே இருக்குது அந்த ஒவ்வொரு ஒரு கோள் அந்த ஒம்போது கோளில் அந்த ஒரு கோள் நின்னுட்டாலும் நம்ம உலகம் வந்து இயங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து எப்படி சொல்கிறது அந்த வந்து ஒரு அதிசயமான ஒன்றுன்னு தான் நம்மளால சொல்ல முடியும் நான் வந்து மர்மமாக பாக்கிறது அப்படின்னா அந்த கோள்கள் வந்து எப்படி இது கட்டமைக்குது அப்படின்னு இன்னொன்று வந்து எப்படினா அந்த கோள்கள் வந்து நம்ம உலகத்தை இயக்குறது வந்து நான் சுவாரசியமாக பாக்கிறேன்